எனக்கு அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும் அவர் நம் நாடு வல்லரசு ஆகணும் என்று சொன்னார் அதே போல் அவர் எழுதிய கவிதைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்துல் கலாமை பற்றி சொல்லணும் என்றால் அவர் நம் இளைஞர்கள் வல்லரசு ஆக வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போல் அவர்கள் மணிமண்பவத்தில் போய் பாத்தாலே தெரியும் அவர்கள் வல்லரசு ஆவது என்று எப்படி என்று நமக்கு தெரியும் நம் அங்கு போய் பார்ப்போம்